நான் சமீபத்திள் மீஷோவில் வந்து பேங்கிள்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தேன் அந்த பேங்கிள்ஸ் வந்து நான் வெளியில் தேடிப் பார்த்தேன் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபக்க்ஷனாக எந்த பேங்கிள்ஸும் எனக்கு க க கிடச்ச மாதிரி தெரியல ஆனால் வந்து மீஷோவில ஆர்டர் பண்ணேன் நான் நினச்ச மாதிரி அதில் வந்து லக்ஷ்மி உருவம் பொறித்த அந்த அந்த மாதிரி செட்ஸ் வந்து நான் தேடிப்பார்த்தேன் எங்கையுமே கிடைக்கல எனக்கு அதில் கிடச்சிது நல்லாவும் இருந்துது அது வந்து அந்த கோல்டன் ஃபினிஷிங்கோட கவர் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் வந்து ரொம்ப சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு வாங்கனதுல எனக்கு